இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம தாய்மொழிங்கறது தமிழ்தாங்க மத்த மொழி என்ன ஹிந்தி மலையாளம் கன்னடம் அந்தமாதிரிலாம் லாங்வேஜஸ் நிறையா இருக்குது இங்லீஷ் அந்தமாதிரிலாம் நம்ம எப்போமே மறக்கக்கூடாத ஒரு மொழி பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் ம ஃபஸ்ட்டு தமிழ்தாங்க அதுக்கப்புறமேல் தான் எல்லா மொழியாவும் பிரிஞ்சு போனதுக்கு பிரிஞ்சு போச்சு மத்தபடிலாம் எதுவுமே இல்லைங்க நமக்கு தாய் எப்போமே தாய்மொழி வந்து தமிழ்தாங்க நம்ம பிரதமர்கூட பக்கமாக சென்னையோ எங்கேயோ வந்துரு சென்னை பக்கம் வந்துருந்தாங்க அப்போக்கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க நம்ம தமிழ்மொழி பற்றி நீங்கள் என்ன பேஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கூட அவங்க சொன்னாங்க நம்ம நம்ம தாய்நாட்டில் நம்ம பிறந்துட்டு தமிழ் பேசுலைன்னா வேறு எப்படி நம் நம்மதான் தமிழ்நாட்ல இருந்துகிட்டு நம்ம தமிழ் பேசல நம்மளவிட பெருமையாக யாருக்கும் இருக்காது தாய்மொழிதான் ஃபஸ்ட்டு எப்போமே நம்மளுக்கு தாய் தாய்மொழி எப்போமே தமிழ்தான் அதனால நம்ம எப்போமே தமிழ் விட்டுகொடுக்கக்கூடாது எல்லாமும் இப்போதிக்கு தமிழ் தேவைல்ல அப்படிங்கற பட்சத்தில் தான் இந்த இப்போது இருக்கற சுச்சுவேஷன் அப்படி இருக்கே தவிர நம்ம பழங்காலத்துல இருந்தே தமிழ்தான் எப்போமே நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்தமாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் இப்போ வேல்வியல் வேல்யூ இல்லாதமாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந் காலக்கட்டம் வந்துருன்னு இந்த காலம் இல்லைனாலும் இனி வரபோகிற காலங்களில் காலக்கட்டம் வந்துடும் அப்போது வந்து இங்லீஷ்ஷு கன்னடம் மலையாளம் அப்படிங்கிற ஒரு லாங்வேஜ் தான் நம்மளுக்கு இங்லீஷ் அந்த மாதிரிதான் நம்மளுக்கு வருமோ தவிர தமிழை மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலம நம்மளுக்கு எப்பைமே வந்துரவேக்கூடாது தாய் நம்மளுக்கு தாய்மொழி எப்போமே நம்மளுக்கு தமிழ்தாங்க அதனால நம்ம தமிழ்நாட்ல பொறந் பிறந்ததுக்கு தமிழ் பேசுறதுக்கு நம்ம கொடுத்து வெச்சுருக்கணும் நம்ம எப்போமே தமிழை விட்டுக்கொடுக்கவே கூடாது தமிழ்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறோந்தான் எல்லா மொழியுமே தாய்மொழி நம்மளுக்கு எப்போமே தமிழ்தான் நம்ம எப்பைமே விட்டுக்கொடுக்கக்கூடாது நம்ம தமிழ்மொழிய